இப்போ எப்படினா இப்போ இந்தியா வந்து வெளிநாட்டில் போயிட்டு இப்போ வேர்ல்டு கப் நாலு வருடத்துக்கு ஒரு டைம் நடக்குதா அந்தமாதிரி வெளிநாட்டில் போயிட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிள் இப்போ கபடி வந்து வெளிநாட்டில் போயிட்டு இப்போ ப்ரோ கபடி நடக்கும்போது வெளிநாட்டில் இப்போ நடந்துச்சுனா வேர்ல்டு கப் சீரீஸில் வந்து வெப்சீரீஸில் அப்போ வந்து அந்த சீசன் லெவலில் வந்து இப்போ கப் அடிச்சேனா அதில் வந்து ஒரு வேற்றுமை இந்தமாதிரி வெவ்வேறு நாட்டுங்களுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதில் வந்து என்ன நல்லது கெட்டது என்னென்ன பண்ணலாம் எப்படி எப்படி இஷ்யுசஸ் எப்படி எப்படி ரூல்ஸ் அன் ரெகுலரு ரூல்ஸ் அன் ரெகுலேஷன் இந்தமாதிரி மோது நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அது நிறையா ஆக்டிவிட்டீஸ் நம்ம நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் அதுவும் ஒவ்வொருத்தராக தெரிஞ்சிக்கலாம் இந்தமாதிரி இப்படி போனால் இப்படி இந்த நாட்டில் இருந்து இப்படி இங்கே இப்படி பழகணும் எப்படி புரிஞ்சிக்கலாம் இந்தமாதிரி கேமில் இங்கே போய் இதை பார்த்து இது பண்ணிணா ஸ்கில் தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொருவிதமான ஸ்கில் இப்படி ஓ அதை விதவிதமாக நம்ம கற்றுக்கலாம் அதில் வந்து விளையாடில் வந்து நம்ம பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப மோஸ்டாக இம்பார்டன்டாக நான் நினைக்கிறேன் இந்தமாதிரி இப்படி இப்படி ஸ்கில் தெரிஞ்சிக்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப மோஸ்டாக இம்பார்டன்ட்டாக நான் கொடுக்குறேன்